ஹலோ வணக்கம் சார் நான் ஷெரின் பேசுகிறேன் இந்தமாதிரி சுந்தரன் ட்ராவல்ஸ்லேருந்து நீங்கள் பேசுகிறிங்களா ஆ ஆமாம் சார் இந்தமாதிரி லாஸ்ட் வீக் வந்து உங்களோட கேப் நான் புக் பண்ணி வேளாங்கண்ணி வரைக்கும் ட்ராவல் பண்ணோம் வித் அ ஃபேம்லி

எங்களுக்கு வந்து கம்ஃபடபிளா ஃபீல் ஆகலை சார் உங்கள் அந்த காரில் வந்து சீட்ஸ் சீட்டுங்க சரியாக இல்லை லைட்டாக கிழிஞ்சு போனமாதிரி இருக்குது அப்புறம் சீட் பெல்ட்ஸும் அங்கே ஒழுங்காக வேலை செய்யல சார் டிரைவருடைய பிகேவியரும் சரியாக இல்லை அவர் ட்ரிங்ஸ் பண்ணிட்டு ஓட்டின மாரி எங்களுக்கு ஃபீல் ஆகுது தென் ஓவர் ஸ்பீடில் போகிறாரு சார் டிரைவரும் அது எங்களுக்கு வந்து செக்கியூர்டாக ஃபீல் ஆகலை ரொம்ப பயந்துன்னுதான் நாங்கள் உக்காந்துருந்தோம் போய்ட்டு வர வைக்கிற வர வீட்டுக்கு ரீச் ஆகிற வரைக்குமே ரொம்ப பயந்துன்னு இருந்த மாரி எங்களுக்கு ஃபீல் ஆகுது சார் எங்களுடைய ஒப்பீனியன் படி நீங்கள் வந்து ட்ரைவர் சேஞ்ச் பண்ணலாம் இல்லை இன்னும் நல்ல ஒரு ஃபெசிலிட்டிஸை உங்கள் கஸ்டமர்ஸுக்கு தரலான்னு சொல்லிட்டு நெனைக்கிறேன் சார் தேங்க்யூ சார்